நான் வந்து திருச்சி மாவட்டம் தான் எங்கள் ஊர் கள்ளக்குடி திருச்சியில் பார்த்திங்கனா ஃபேமஸான இடம்னு பார்த்திங்கனா மலைக்கோட்டை மலைக்கோட்டையில பார்த்திங்கனா நிறைய வினோதமான சம்பவங்களும் நடந்திருக்குது அது பார்த்திங்கனா இங்கே வந்து என்ன கோவில் இருக்குதுன்னா சிவன் கோவில் இருக்குது அந்த சிவன் கோவில்ல பார்த்திங்கனா நிறையா அற்புதங்கள் அதாவது அங்கே வந்து தேடி போகிறவங்களுக்கு ஒரு விதமான சக்தி அந்த ஆசைகள்லாம் நிறைவேறும் அதுஇதுனு சொல்வாங்க அது ஒரு கதை அது இல்லாமல் காவேரி ப்ரிட்ஜ் கட்டும்போது ஒரு இது கட்டுறோம் அதில் வந்து எந்தவிதமான அசம்பாவிதம் ஆக்சிரண்ட் நடந்திடக்கூடாதுனு சொல்லிவிட்டு காவேரி ப்ரிட்ஜ் கட்டுறப்பே ஒரு அப்பாவிய யாரோ சாவடித்ததா அப்படினு சொல்லிட்டு ஒரு நியூஸ் இருந்திருக்குது அந்த நியூஸ் உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது ஆனால் அந்த நியூஸ் தெரியும் அது இல்லாமல் நிறையா முக்கியமான இடங்கள்லாம் ரெண்டு திருச்சியில் பார்த்திங்கனா மலைக்கோட்டை ஸ்ரீரங்கம் கோவில் ஸ்ரீரங்கம் கோயில் வந்து ஒரு மன்னர் கட்டினாரு அப்படினு சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து அந்த மன்னர் பேர் தெரியாது ஆனா வேறொரு மன்னர் கட்டினத இவர்தான் கட்டினேன்னு சொல்லி ஒரு பொய் சொல்லியிருக்காங்களா அப்படினு சொல்லி சொல்லியிருக்காங்க நிறையா அந்தமாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது